எங்களுக்கு நாங்கள் ஒரு நர்ஸரி ஆரம்பிக்கலாம்னு நாங்கள் புதுசாக இருக்கிறோங்க உங்கக்கிட்டே என்ன செடி இருக்குதுன்னு கேட்க தான் ஃபோன் பண்ணோம்ங்க என்னென்ன செடி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா பரவாயில்ல அதாவது ஃப்ளவராக இருக்கணும் எனக்கு காய் தோட்டத்தோட வேணாம்ங்க ஃப்ளவர் சம்மந்தப்பட்ட செடிங்கள்லாம் எனக்கு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்

ஆ ஆ ம் ஆ

ஆமாங்க சரிங்க சரிங்க இது இதெல்லாம் ஒரு செடி கணுக்கள் நல்லா எத்தனை கணுக்கள் இருக்கும் இங்கே அமைப்பில் இருந்து செடி வர மாதிரி இருக்குதுங்களா சரிங்க அப்போ அப்போ என்ன பண்ணுங்கள் முல்லை சாமந்தியில் ஒரு ஒரு அரை ஒரு மும்மூணு செடிகள எடுத்துக்கங்க ரோஸில் ஒரு ரெண்டு நாலு நாலு ரோஸ் போதும் பட்டன் ரோஸு பன்னீர் ரோஸ் வேணும் நல்ல டேபிளு இதுமாதிரி இருந்தால் போதும் ஆமாங்க அது நீங்கள் நேரடியாக வருவீங்களா உடனே வைச்சி பண்ணுவீங்களா

சரி வர்றேன்ங்க ஆ

ஆ ஓகேங்க சரிங்க நான் ஈவ்னிங் வந்துர்றேங்க நிறையா சேத்து நாங்கள் செடி வேணும் நிறையா நாங்கள் அப்புறம் வந்து பார்த்து எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோங்க அப்டியே நாட்டு ரோஸு ஆ நம்ம நேம் நர்ஸரி நேம் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறது ரோஜா நர்ஸரின்னே சொல்லிடவா சொல்கிறீங்களா ஆ சரிங்க நாட்டு ரோஸு

ஆ நாட்டு செம்பருத்தி எனக்கு பெட்டருங்க நாட்டு செம்பருத்தி இன்னும் நம்ம தமிழ்நாட்டோட இது செம்பருத்தி ம் ம்